ஆ சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாங்கம்மா ஒருத்தருக்கு மாதம் மாதம் நானூறுபா போடணும்ங்கம்மா அது பார்த்தீங்கன்னா எது எதுக்குன்னா ஆக்ஸிடெண்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இது பண்ணிதான் நார்மலாகவே வந்து நீங்கள் டெத் ஆகிடுச்சினாலும் இது பண்ணிக்கலாம் அந்தமாதிரி இதான் பண்ண முடியும் இதே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் அவைலபிள் இல்லைங்க அதனால் கொஞ்சம் அதுக்கு வந்து பார்த்து பண்ணணும் அதில் ப்ராசஸ் நிறையா இருக்குதுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு போட்டிங்கன்னாலும் மாதம் மாதம் நீங்கள் நானூறுபா இது பண்ணணும் கட்டுற மாதிரி வரும்ங்க எட்டு மாதம் கரெக்டாக கட்டுனதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து வெளியில் அந்த கார்டை எடுத்துட்டு போனீங்கன்னா வந்து வெளில செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஆஸ்பத்திரினாலும் இப்போ இப்போ ஒன் ஒன் மந்த்து தான் போட்டேன் கொண்டுட்டு போகலாமா அப்படின்னா அப்படிலாம் கொண்டுட்டு போக முடியாதுங்க ஏன்னா எயிட் மந்த்தாச்சும் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு போய் அங்கே காட்ட முடியும் ஆமாம் அதே அமௌண்ட் தான் இப்போ ஃபேமிலின்னு போடும்போது நாலு பேர்த்துக்கு போடுவீங்களா தனித்தனியாக நீங்கள் நானூறுபா தான் இப்போ செண்ட் பண்ணணும் ஆ அறுவை சிகிச்சைக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்படி நான் பண்ண போகிறேன்னு எங்கள் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டீங்கள்ல அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் தகவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டாக்டர்ட்டே பேசி க்ளைம் பண்ணி என்ன ஏதுன்னு நாங்கள் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் பாட்டுக்கு அங்கே போய்ட்டு நின்னுட்டு எங்களுக்கு இந்தமாதிரி வந்துவிட்டோம் எங்களுக்கு எதா பண்ணிக் கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது முன்னாடியே வந்து எங்கட்டே சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி